என்னாங்க தமிழை சொல்கிறீங்க தமிழ்தாங்க என்னோடய மூச்சே என்ன தமிழ் போங்க தமிழ்தாங்க எல்லாம் தமிழ் தமிழ் அவ்வளோ ஒரு தமிழ் அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உச்சரிக்கிறப்ப நமக்கு மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் அவங்க எழுதியிருக்காங்க பாருங்க எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க தமிழை அவ்வளோ ஒரு இனிமையாக அப்போலாம் பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்கிறாங்க அதலாம் அப்போ ஃபாலோ பண்ணாங்கதான் இப்போயும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க இருந்தாலும் அந்தளவுக்கு அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரிலாம் இந்த இந்த டைம் வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு யாராலேயும் சொல்ல முடியாது தமிழ்மொழி தமிழ்மொழிய என்ன சொல்கிறது தமிழ் தமிழை போல ஒரு இனிமையான மொழி எங்கேயுமே கிடையாது ஏன்னா அதனோடய ஏற்ற இறக்கங்கள் இலக்கணம் இலக்கியம் அது இதுன்னு தமிழில் ஏகப்பட்டது எக்கச்சக்கங்கள் வந்து கொட்டி கிடக்குது நம்ம அதில் வந்து சும்மா ஒரு ஒரு துளியை தான் எடுத்து நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் ஆனால் அவ்வளோ விஷயங்கள்ருக்கு நம்ம யாருக்கும் அது தெரிய மாட்டேங்கிது இப்போ தமிழ் தமிழ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது அவங்களுக்கும் அந்த விஷயத்த பற்றி ஒரு மேலோட்டமா ஒரு கருத்து தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள்ருக்கு தமிழில் தமிழ் தமிழ்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம இருக்கிறது வந்து தமிழ்நாடு நான் தமிழ்நாட்ல இருக்கேன் அதனால நான் ரொம்ப ப்ரௌடாகதான் இருக்கேன் நான் வந்து தமிழை தமிழ்நாட்ல பிறந்துருக்கேன் ஒரு நான் தமிழ் பொண்ணு தமிழ் கலாச்சா கலாச்சாரம் உள்ள ஒரு பொண்ணுங்கிறத நான் எப்போயுமே ஒரு ஒரு ஆணவமாகவே சொல்லுவேன் ஏன்னா நான் ஒரு தமிழ் பெண்ணு புரியுதுங்களா அதனால நான் கெத்தா ஆணவமாக திமிரா கூட சொல்லுவேன் தமிழ் அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு தமிழ் பாட்டு பாட்டு எப்படி ஒரு இனிமையானதோ அந்த பாட்டில் உள்ள வரிகளும் இனிமையானது அதுலேயும் வர கலாச்சாரம் அது இதுன்னு எவ்வளோவோ விஷயங்கள் கொட்டி கிடக்குங்க யாருக்கும் தெரியாம எல்லாம் சுற்றிக்கிட்ருக்காங்க எதுக்கு எல்லாம் இப்படி சுற்றிக்கிட்ருக்காங்கன்னு நமக்கு தெரியல அவ்வளோ விஷயங்கள்ருக்கு ஆனால் யாருக்கும் தெரியமாட்டேங்கிது ஒவ்வொரு விஷயத்துலயும் இப்போ ஜல்லிக்கட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு தமிழ் தமிழ் தானே தமிழர்களோட விளையாட்டு ஜல்லிக்கட்டு அந்தமாதிரி பொங்கல் விழா அது இதுன்னு எவ்வளோவோ விஷயங்கள் த தமிழை பற்றி இருக்குது நமக்கு ஆனால் நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்குறது வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்கிது யாரும் தேட மாட்டேங்கிறாங்க தேடி தேடி ப தேடி தேடி படிக்க படிக்க குறையாத ஒரே விஷியம் தமிழ் மொழிதான் அவ்வளோ தமிழ் மொழிய பற்றி எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் எவ்வளோ எவ்வளோவோ சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்குதான் தெரிய மாட்டேங்கிது தமிழை படித்து தமிழில் சிறந்து தமிழில் வெற்றி பெற்று தமிழ் பெண்ணாக நான் இருக்கிறதால எனக்கு தமில் ரொம்ப பிடிக்கும் நான் எப்போயுமே இப்போ இல்லை எப்போயுமே நான் தமிழை விரும்புவேன் நன்றி